ஹலோ அடையார் ஆனந்தபவனுங்களா ஃபுட் ஆர்ட்ரு பண்ணுறங்க எக் ரைஸு நூடுல்ஸு டிஸ்போஸிபல் பிளேட்டு ஃபோக்ஸு வாட்டரு பாட்லு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால பாத்திரம் எதுவும் எடுத்துகிட்டு வரல அதுக்குத் தகுந்தமாதிரி எங்களுக்கு யூஸ்ஸாக இருக்கறமாதிரி எல்லா பொருளையும் ஆர்ட்ரு பண்ணுங்கள் நாங்கள் கொஞ்ச பக்கத்துலேயே இருக்கோம் சீக்கிரமாக வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருங்க